கடலூரில் பீச் அது எப்படி நம்ம விளாடுலாம் வெயில் காலத்துலெலாம் போயிட்டு தண்ணியில் விளையாடுலாம் ஹாப்பியாருக்கும் ரொம்ப சந்தோசமாருக்கும் கடலூரில் பீச் இருக்குது அதுக்கப்புறம் நெய்வேலியில் பார்த்திங்கன்னா பூங்கா பார்க்கு சம்மையாக இருக்கும் அங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுட்டு அப்படியே ஊஞ்சல் விளையாடுறது இதுமாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம சில விஷயத்துக்கு கோயில்கள் கோவில்லலாம் போயிட்டு நம்ம சாமி கும்பிடுறது நம்ம பார்க்கலாம் போயிட்டு கோயம்புத்தூரில் சிவன் இப்போ புதுசாக போட்டுருக்காங்க நல்லாயிருக்கு அதெலாம் நான் போய் பார்த்துருக்கேன் சம்ம ஹாப்பியாருக்கும் நம்ம சிவனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலைல கிரிவலம் சுத்துறது சம்மையாக இருக்கும் அந்த கிரிவலம் சா நைட்டு பௌர்ணமி ஆனால் நைட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் பர்வத மலைக்கு போயிருக்கன் அந்த பர்வத மலையில் வந்து சம்மையாக இருக்கும் நடக்கிறது ஒரு ஒரு அரை ஒரு நாளில் வந்து பாதி நேரம் போயிடும் நடக்கிறது ஒரு நாள் தேவை பருவத பருவத மலைக்கு போகணும் அங்கே சிவனை பார்க்கும் போது சம்ம ஹாப்பியாக இருக்கும் அங்க போகும் போது வரும் போது குரங்கு இதெல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஊட்டி கொடைக்கானல் இங்கேலாம் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் குளுரும் அங்கேலாம் சொட்டரு வாங்கி போட்டு ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறோம் நிறைய சம்ம ஹாப்பியாக இருக்கும் இதுமாதிரி நம்ம வெளியில் போகணும்னாலே வெளியில் போகணும் ஏதாவது ஒரு வெளியில் நம் வெளிலன்னு சொன்னாலே நமக்கு சந்தோசம் தான் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு சந்தோசம் அப்புறமா பூம்பூகார் பீச்சி எல்லாத்துக்குமே போயிருக்கோம் அவ்வளோ ஹாப்பியாருக்கும்